முன்னாடி மாதிரி இப்போ கிடையாது இப்போ வந்து எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி வந்து மாறிடிச்சு ஃபஸ்ட்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து விளையாடுறது எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல விளையாடுறது அந்த மாதிரி இருந்தாங்க தாயம் விளையாடுறது அந்த மாதிரி இருந்தது ஆனால் இப்போ அது எல்லாமே அட்வான்ஸாக வந்து ஆன்லைன்லையே எல்லாமே வந்துடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட் டிவி டிவி வந்தோன்னே விளையாடுறதை கட் பண்ணிட்டு டிவி பார்க்க ஆரமித்தோம் சீரியல் பார்க்க ஆரமித்தோம் அதில் கேம்ஸ் பார்க்க ஆரம்பித்தோம் இந்த மாதிரி சுட்டி டிவி இந்தமாதிரிலாம் பார்க்க ஆரம்பித்தோம் நியூஸ் பார்க்க ஆரம்பித்தோம் அதை அப்படி கொஞ்சமாக கலந்து வந்து இப்ப கொஞ்சம் கலந்து வந்து இப்போ என்னா ஆயிடுச்சுன்னா அதுவும் இல்லைமா ஃபோனை பார்த்துக்கறது ஃபோனில் பேசி ஃபோனில் வந்து கேம் விளையாடறது ஃபோனில் வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது பார்க்கறது வீடியோஸ் அந்தமாதிரி எல்லாமே ஃபோனில் வந்ததினால இப்போ டிவியுமே அவ்வளோவுக்கு இதுவாயிடுச்சு ரேடியோவில் பாட்டு கேட்கறது இந்தமாதிரிலாம் எதுவுமே கிடையாது எல்லாமே ஃபோனில் வந்துடுச்சு நெனச்சோமா உடனே போட்டோமா அந்தமாதிரி இப்போது ஆயிடுச்சு ஃபர்ஸ்டெலாம் வந்து அப்படி கிடையாது நினச்ச நேரத்தில் எல்லாம் புது படத்தில் முன்னாடியெலாம் தியேட்டர் போனால் தான் பார்க்கலாம் இப்போ அப்படி கிடையாது இல்லை டிவியில் எப்போயாவது போடுவான் இல்லை ஃபோன் இருக்கா எப்போ வேணாம் பார்த்துக்கலாம் ஃபோனில் என்னிக்கு வேணா போட்டு பார்த்துக்கலாம் எல்லாமே ஃபோனில் வந்துடுச்சு அதுக்கு அப்புறம் வந்து முன்னாடியெலாம் வந்து எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து உக்காந்து பேசுவாங்க ஒரு இடத்துல உக்காந்து பேசி அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஃபோனில் இல்லை மீட் கூகுள் மீட் இந்த மாதிரி போட்டு இப்படி பேசிக்க நேரில் பேசுகிற அனுபவம் ஆனால் இந்த இதில் கிடைக்காதுல அது யாருக்குமே புரிகிறது இல்லை விளையாடுறதும் ஆன்லைனில் யாருன்னே தெரியாதவங்கள் கூட அப்படி தான் விளையாடறோம் இதே போல இதெலாம் எப்படி வந்துச்சோ இதுலாம் வந்து கண்ணுக்கு தான் கொஞ்சம் கெடுதலாக இருக்கு ஆனால் கம்ப்யூட்ரு இந்த சோஷியல் நெட்ஒர்க் எல்லாம் எல்லாம் டெவெலப் ஆகி கண்ணுக்கு தான் கெடுதலாக இருக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாது